இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சின்னதாக தான் இருக்கு ஆனால் வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸ் அப்புட்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அங்குட்டு போய்தான் பார்க்குறமாரி இருக்கு அது வந்து எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் ஃபிஃப்டின் கிலோமீட்டர்ஸ் உள்ள இருந்தா எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ வந்து சின்னச்சின்ன கிளினிக்கு வந்து கவர்மெண்ட் மூலியமாக இது பண்ணி கொடுத்தா பரவாயில்ல ப்ரைவேட்டில் இருக்கிறதுனால அதிகமான அமௌண்டு தான் செலவாவுதே தவிர அடிக்கடி நம்ம வந்து அந்தமாதிரி அமௌண்டு செலவு பண்ணுறமாரிதான் ஒரு சுச்சுவேஷன் இருக்க இருக்க முடியாது எல்லாருமே அதனால வந்து கவர்மெண்ட்டில் வந்து அந்த மாதிரி சின்னச்சின்ன கிளினிக்கு வந்து டாக்ட்டர்ஸ் போட்டு இது பண்ணா நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஸ்கேன் இதுங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப தூரம் நாங்கள் போய் எடுக்கிறமாரிதான் இருக்கு கொஞ்சம் பக்கத்துலையே அரேஞ்ச் பண்ணி பக்கத்துலையே வரமாதிரி இருந்துச்சின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்